எங்களோடய குல தெய்வம் வந்துட்டு அய்யனார் மூணு வருஷத்துக்கு ஒரு தடவைதான் வந்துட்டு நோம்பி பண்ணுவோம் இப்போ வந்துட்டு நாங்கள் அதுக்கு பண்ணுற சடங்கு சம்பிரதாயமெலான் வந்துட்டு பார்த்திங்ன்னா அய்யனார்ங்கும் போது கிடா வெட்ட மாட்டாங்க அது வந்துட்டு ஆசாரியார் சாமின்னு சொல்லுவாங்கள் அந்த சாமியை அதனால வந்துட்டு கிடா வெட்டுவாங்க கிடா வெட்ட மாட்டாங்க பொங்கல் வச்சு அந்த மாதிரி பண்ணுவாங்க பொங்கல் வச்சு பூஜை போட்டு அந்த மாதிரிதான் பண்ணுவாங்க அது இருட்டு நைட் டைமில்தான் நைட் டைமில்தான் பண்ணுவாங்க காலையில் பண்ண மாட்டாங்க நிறைய பூஜை பண்ணுவாங்க அப்புறோம் கெடா வெட்டுறதுங்குறது வந்துட்டு முனியப்பன் அதுக்குதான் வந்துட்டு கிடா வெட்டுவாங்க அதுக்கு அது வந்துட்டு எப்புடின்னா ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஒரு அதுக்குன்னு நேற்று விட்ட ஆடு ரெண்டு இருக்கும் அந்த ஆட்டை எடுத்துகிட்டு வந்து அதுக்கு தண்ணி தெளிச்சு அது தலையை ஆட்டின அப்பறமேட்டு அது வெட்டுன அது தலையை வெட்டின அப்புறமேட்டுதான் வந்துட்டு மிச்சிவங்களோட ஆட்டை எல்லாம் வெட்டுவாங்க அதுதான் வந்துட்டு இங்கே சம்பிரதாயம் முனியப்பன்னுபோது அவ்வளோதான்